கூடலூர் மாவட்டத்தில் உள்ள டைகர் பார்க் ஜெனி பார்க் சுற்றுலாத்தலங்கள் எல்லாமே சுத்தமாக வச்சுருக்காங்க அந்தந்த அரசு சலுகை வழங்கிறதுனால அங்கங்கே நிர்வாகம் வந்து நல்லா செயல்படுது இதனால சுற்றுலாத்தலமும் விரிவடைந்து அங்கே எல்லா மக்களும் போய் காண்கிறாங்க எங்கள் ஊர் பார்த்திங்ன்னா எங்களோட எம்எல்ஏ வந்து லக்ஷ்மணன் சார் அவர் வந்து தெருவுக்கு தெரு குப்பை தொட்டி மக்கும் குப்பை மக்காத குப்பை தொட்டி அப்புறமேட்டா இலவச மின்சாரம் ஃபேன் கொடுத்தாரு அவர் வந்து அதுக்கப்புறமேட்டு ஸ்ட்ரீட் லைட் இருக்குது தெரு குப்பையெல்லாம் வந்து ரெண்டு நாள் ஒரு தடவை க்ளீன் பண்ணுறாங்க கொசு வந்து பரவாமல் இருக்கிறத்துக்கு அங்கங்கே வலை போட்டு வச்சுருக்காங்க எதாவது ஒரு நோயோ ஏதோ இது பண்ணிணா அது வந்து விழிப்புணர்வு ஆற்றி இது பண்ணுறாங்க ஒவ்வொன்றும் வந்து அங்கே நல்லா இருக்கணும் அது மாவட்டத்தை சுற்றி எந்த ரொம்ப மெனக்கெட்டு ஒரு ஒரு விஷயமும் பண்ணிகிட்ருக்காரு அதனால எங்களோட மாவட்டமும் ரொம்ப வந்து சுத்தமாக நல்லா இருக்குது